பத்திலிருந்து பத்து லட்சம் வரை அஞ்சு நம்பர் நூற்றி ஏழு பத்தாயிரத்தி இருபத்தி ஏழு ரெண்டு லட்சத்து இருபத்தஞ்சாயிரம் எழுபத்தி மூணாயிரத்து இரநூத்தி நாற்பத்தொம்பது இருபத்தி ஏழு